ஒரு பைக்கை பைக்கராக வந்து நான் வந்து எதிர்கொள்ளும் சவால் வந்து என்னென்னா ரொம்ப தூரம் பைக் ஓட்டும்போது தூங்காம ஓட்டுறது தான் ஸ் பெரிய சவாலே தூங்காமல் ஓட்டணும் அப்புறோம் ரொம்ப தூரம் டிராவல் போ ரொம்ப தூரம் போகும்போது பின்னாடி வந்து வலிக்கும் சீட்டில ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் அதனால இது ரொம்ப தூரம் போகறது வந்து கொஞ்சம் சவாலாக இருக்கும் எனக்கு அதில் வந்து டிராஃபிக் நெரிசலான போக்குவரத்தில் வந்து என்ன ச இதுனா நின்று நின்று நின்று நின்று போகணும் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி போகணும் மெதுவாக மெதுவாக போகணும் பைக்கில பிரேக்கு போட்டு போட்டு போகறனால கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் போக்குவரத்தில் வந்து கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் பைக்கராக இருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படியோ ஃபோ நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டணுன்னா கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் இரு சக்கர வாகனன்னா வந்து கொஞ்சம் பரவாயில்லை போக்குவரத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் பரவாயில்லை அப்புறோம் மோசமான வந்து மோசமான வரும்போது நான் எக்ஸ்ட்ரா எதுக்கும் எங்கே வெளியே போனாலும் நான் இந்த மாதிரி ரெயின் கோட் அதாவது மழை மழை பாதுகாப்பு உறை அதை போட்டுக்குவேன் அதை போட்டுக்குவேன் அதனால மழை மழையில் இந்த மாதிரி பேஞ்சிதுனா அது வந்து தப்புச்சிக்குவேன் அதுலருந்து ம மழையிலேருந்து தப்புச்சிக்குவேன் அப்புறோம் வந்து மேடு பள்ளமான சாலைகள் மேடு பள்ள சா மேடு பள்ளமான சாலைகளில் கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் கஸ்டமாக இருக்கும் வாகனத்தை ஓட்டுறக்கு எப்படின்னா இப்போ மேடாக இருக்கும்போது பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு பொறுமையாக ஏற்றுவேன் பள்ள இடத்தினாலும் பொறுமையாக பொறுமையாக ஏற்றுவேன் அப்படி ஏத்தம்போது டைம் வேஸ்ட்டாகும் அண்டு டைம் வேஸ்ட்டாகும் அப்புறோம் உடம்பு ரொம்ப வலி எடுக்க வலிக்க எடுக்க ஆரம்பிக்கும் மேடு பள்ளமாக இருக்கிறது சாலையில் ஓட்டும்போது நிலச்சரிவு நிலச்சரிவு அப்படிங்கிற மாதிரி வந்ததுனா நான் வேண்டிய அப்போவே நிறுத்திருவேன் சரிவுலாம் முடிஞ்ச பிறகு அப்புறோந்தான் வண்டியை எடுத்துகிட்டு போவேன் நான் காட்டு காட்டு விலங்குகள்லாம் வந்துச்சுனா நான் தீப்பந்தம் வச்சிக்குவேன் நான் எப்போவுமே கையில் தீப்பெட்டி வச்சி தீப் கையில் எப்போவுமே லைட் இருக்கும் தீப்பெட்டி அப்புறோம் ஒரு குச்சி எடுத்து நான் துணியை சுற்றி அதில் பற்ற வச்சி தீப்பந்தம் வச்சிட்டு லைட்டை இர இரவு டைம் ஆயிருச்சுனா விலங்கு வந்தால் அது அது கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணிக்குவேன் இதை வச்சி பகல் டைம்மில வந்துச்சுனா பக்கமே போக மாட்டேன் கிட் கிட்டதான் கிட்டையே போகமாட்டேன் திருப்பி வண்டியை திருப்பிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெய்ட் பண்ணிவிட்டு இப்போ விலங்குலாம் கிராஸ் பண்ணி போன பிறகு அதற்கப்பறோம் போவேன் இதான் வந்து பைக்கராக நான் வந்து இது பண்ணுற சா போட்டு எதிர்கொள்கிற சவால்கள் எல்லாம் சவாலும் நான் எதிர்கொள்ளுவேன் நானும் பைக்கராக இருந்து பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்